ஃபஸ்ட்டு நம்ம வந்து போரு போட போகிறோம் வயலில் போர் போட்டால் வந்து நீரோட்டமெலாம் பார்க்கணும் அந்த நீரோட்டம் எங்கே இருக்குதுனு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல பக்கத்தில் போர் போடுறதுக்கு ஒரு ரெண்டு அடி தள்ளி குழி வெட்டணும் அதில் தண்ணி விடுணும் அதுக்கப்புறம் பக்கத்திலே சேறு வந்து ஒரு மண்ணை ஒரு டிப்பர் கொட்டி சேறு கொழப்பணும் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர் போடுவோம் போர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் போர் இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நூறு அடி போர் இறக்கிட்டோம்னா நூறு அடி பைப் வாங்கிட்டு வரணும் பைப் வாங்கிட்டு வந்து போரு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உள்ள உள்ளே பைப் வாங்கிட்டு வரணும் உள்ளே மோட்டாரு பைப்பெலாம் வாங்கிட்டு வந்து போர் இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வாய்க்காலில் தண்ணி விடுவோம் தண்ணிக்காக வழியாக போய் வாய்க்காலுக்கு போகும் வாய்க்கால்லேருந்து அப்படியே வயலுக்கு போய்விட்டு வாய்க்கால்லேருந்து வயலுக்கு போகும் வயலுக்கு போனால் அப்படியே கரும்பு சோளம் பருத்தி சோளம் பருத்தி சோயாபீன்ஸு எங்கே பார்த்தாலும் போகும் மழைக்காலத்தில் வந்து வந்து நம்ம வந்து போ போ மோட்டாரை ஆஃப் பண்ணிடணும் மழை கா மழை தண்ணியே பேசிக்கலாம் மழைத்தண்ணியே பாய்ச்சுக்கலாம் வாய்க்காலில் வந்து தண்ணி வரும் அதோடு நம்ம போர் தண்ணியை சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம வந்து ந ம இதெல்லாம் போடலாம் கரும்பு அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணுற டைத்தில் வந்து மோட்டாரெலாம் போடக்கூடாது